இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் கல்யாணம் ஆன புதுசில் பைக் வாங்குனேன் அதை வாங்கிட்டு என் பொண்டாட்டியை உக்கார வச்சிக்கிட்டு நான் ஏலகிரிக்கு சுற்றுலாத்தலத்துக்கு மாதிரி அப்படி போயிட்டு நல்லா ஜாலியாக அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரிப்பும் எல்லாமே உக்காந்து விளாடிவிட்டு நேராக திரிப்பும் வந்துடுவேன் நான்